ஆ சொல்லுங்கள் மேடம் ம் சொல்லுங்கள் மேடம் நான்தான் சே சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஓகே மேடம் இப்போ வந்து ராயல் என்ஃபீல்ட்டில் வந்து நான் ரெண்டு நிறையா மாடல் இருக்குது நான் வந்து உங்கள் தம்பிக்கு ஏற்ற மாடலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் தம்பிக்கு எத்தனை வயது மேடம் ஓகே மேடம் இப்போது வந்து த்ரீ ஃபிஃப்டி சிசியில் இருக்குது மேடம் அதுவே அதுதான் எல்லாேரும் இப்போ லைக் பண்ணுறாங்க அதனால் நான் அந்த மாடலோடய ஸ்பெசிஃபிகேசன் சொல்கிறேன் அது பிடிச்சா ஓகே சொல்லுங்கள் இல்லைன்னா வேறு ஏதாவது சொல்கிறேன் ஓகேவா மேடம்

கலர் வந்து நான் ராயல் என்ஃபீல்டு த்ரீ ஃபிஃப்டி சிசியில் வந்து மூணு கலர் இருக்குது மேடம் ஒன்று வந்து ரெட்டு இன்னொன்று வந்து கன்மெட்டல் இன்னொன்று வந்து க்ரே கலர் மூணு கலர் இருக்குது மேடம் ஓகேவா மேடம் உங்களுக்கு என்ன மாதிரியான கலர் மேடம் வேணும் ஓகே மேடம் இப்போ வந்து நம்மகிட்ட வந்து அந்த புல்லட் வந்து கலருக்கும் தனியாக அமௌண்ட் வந்து கொஞ்சம் கூட வேரி ஆகும் ஓகேவா மேடம் இப்போது வந்து த்ரீ ஃபிஃப்டி சிசி வந்து அதோடய மைலேஜ் வந்து அப்ராக்ஸாக ஒரு தேர்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி எயிட்டு குள்ளே கொடுக்கும் ஓகேவா மேடம் அதே தான் நீங்கள் எவ்வளோ மேடம் அமௌண்ட்டு கையில் வச்சுருக்கீங்க ரெடி கேஷா இஎம்ஐயா மேடம் ம் ஓகே மேடம் இப்போ வந்து நீங்கள் ஐம்பதாயிர ரூபா கையில் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து டூ இயர்ஸ்ஸுக்கு உள்ள நான் பிளான் சொல்கிறேன் அது உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும் நீங்கள் வந்து ஐம்பதாயிர ரூபா ஃபஸ்ட்டு கட்டின உடனே உங்களுக்கு வந்து ரெண் மூணாந்தேதி ஆனால் மந்த்லி மந்த்லி உங்களுக்கு உங்கள் அக்கௌண்ட்லேருந்து நாங்கள் ஐயாயிரம் ரூபா எடுத்துப்போம் மேடம் ஓகேவா மேடம் உங்களுக்கு ம் ஓகே மேடம் ம இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் எந்த ஆஃபரும் கம்மியெலாம் பண்ணிக்க முடியாது மேடம் உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்மட் ஃபீரீயாக கொடுப்போம் அதே சமயம் பெட்ரோல் வந்து உங்களுக்கு டேங்க் ஃபில் பண்ணி கொடுப்போம் மேடம் ஓகேவா மேடம் அதுவும் இப்போ இந்த மந்த்து மட்டும் தான் அந்த ஆஃபர் இருக்குது அடுத்தெலாம் அந்த ஆஃபர் கிடையாது ஓகேவா மேடம் ஓகே மேடம் இப்போ வந்து நீங்கள் ஷோ ரூமுக்கு வரும்போது நீங்கள் யார் பேரில் வண்டி எடுக்கிறீங்களோ அவங்களோட பாஸ்போட் சைஸ் ஃபோட்டோ அவங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் ஆதார் கார்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுங்க ஓகேவா மேடம் ஓகே மேடம் ரொம்ப நன்றி மேடம் ஆ